இப்போ நம்ம கோயம்முத்தூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் சுய உதவி குழுன்னு சொல்லிவிட்டு தமிழ்நாடு முழுக்க பண்ணாங்க ஆனால் கோயமுத்தூரில் பார்த்திங்கன்னா நிறைய சிறு குறு தொழில்கள் வந்துவிட்டு இப்போ முன்னேற்றம் மாதிரி வந்து பேங்க் லோன்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராப்பராக போய்ட்டு இருந்தது கோயமுத்தூரில் இருக்கிற நிறையா தொழில் முனைவோர்கள் வந்து ஹவுஸ்ஒய்ஃப்ஸ் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துவிட்டு வெளியில் வந்து அந்த தொழில் தொடங்குறதுக்கு ரொம்பவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதுப்போக பார்த்திங்ன்னா அதோட செயல்பாடுகள் வந்துவிட்டு ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி நிறைய பேர் வந்து நிறைய சின்ன சின்ன டிஃபன் கடைகள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி போண்டா கடை அப்புறம் அந்த ஆவின் பாலகம் இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் எடுத்து நடத்தினாங்க ஸோ இது வந்து மகளிர்களுக்கு வந்துவிட்டு பெரிய ஒரு ஊக்கமாக இருந்தது அது வந்து நல்லபடியாகவும் போய்ட்ருக்கு இது எங்கள் டிஸ்டிக்கில் வந்து நல்லபடியாக போய்ட்ருக்கு அதை வந்து நல்ல ரேங்கிங்கில் இருக்குன்னு சொல்லிவிட்டு வருஷம் வருஷம் அந்த இதை வந்து நியூஸில் பார்த்தா தெரியும் அதுப்போக வந்து பார்த்திங்கன்னா அரசு அலுவலகங்கள் வந்து சேவைகள் வந்து எல்லாம் நல்லாத்தான் இருக்கும் நம்ம வந்து அரசு அலுவலகங்கள் எங்கே இருக்குன்னு கண்டுப்பிடிக்கிறது மட்டும் தான் ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும் மற்றபடி நம்ம அங்கே போய்ட்டோன்னா அதுக்கு உண்டான கைடன்ஸ் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் அண்டு சின்ன சின்ன அரசு அலுவலங்கள் வந்துவிட்டு எந்த இடத்துல லொக்கேட் ஆகியிருக்குன்ட்டு கண்டுப்பிடிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும் அது வந்து நம்ம மாவட்டத்துலங்கிறதை தாண்டி என்ட்டயரு நம்ம நாட்லேயே வந்து கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக தான் இருக்கு அதுக்கு உண்டான தீர்வு வந்து எடுத்தால் இந்த டிஜிட்டல் எராவில் அதுக்கு உண்டான தீர்வு எடுத்தால் கொஞ்சம் இன்னும் நல்லா செயல்படும்னு நான் கொஞ்சம் கருதுகிறேன்